நீச்சல் கலை என்பது ஒரு பாதுகாப்பானதுதாங்க தண்ணி சம்மந்தப்பட்ட ஒரு விளையாட்டு அதில் நம்ப தண்ணிக்குள்ளாரே குதிச்சு விளையாடும் போது நம்ப நீச்சல் தெரிஞ்சோம்னாக்க அதிலேருந்து நம்பளை பாதுகாக்க முடியும் நீச்சல் தெரியாமல் இருந்துச்சுன்னாக்க நம்ப தண்ணியில் மூழ்கி மரணத்துக் கூட ஏற்படலாம் அதனால் நம்ப நீச்சலுங்கிறது எல்லோருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விளையாட்டு தான் ஆனால் நீச்சல் கற்றுக்கும் போது தலையில் அடிபடலாம் மொழங்கால்ல அடிபடலாம் இதெல்லாம் இயல்பு தான் அதுக்கு நம்ப தான் பாதுகாப்பாக விளையாடணும் இப்போ நீச்சல் குளத்துல இருந்து நம்ப மேலே ஏறி வரும் போது அந்த ஈரத்தினால கூட நம்ப வழுக்கி விழுகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ காலை வைக்கம் போது நம்ப ஊனி வைக்கணும் காயங்கள் அப்போ தான் படாமல் இருக்கும் நம்ப கவனம் இல்லாமல் ஈர காலோடு குடுகுடுன்னனு ஓடினோம்னா அந்த ஈரத்துக்கு வழுக்கி விட தான் செய்யும் அதனால் நம்பளை நம்ப தான் பாதுகாத்துக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னாக்கா அந்த காயங்களை நம்பளால் தவிர்க்க முடியும் நீச்சல் உடை தொப்பி கண்ணாடி இதெல்லாமே நமக்கு பாதுகாப்பான ஒரு ஒரு ஐட் பாதுகாப்பான விஷயந்தான் ஏன்னால் தொப்பிங்கும் போது நம்ப தலையில் போட்டுக்கிட்டோம்னால் அது தண்ணி நனையாம நம்பளுக்கு நீர் கோர்த்துக்காம தலைவலி உண்டு பண்ணாமல் தலையை பாதுகாக்கும் தொப்பி போட்டுக்கறது நீச்சல் ட்ரெஸ்ஸும் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நம்ப நீச்சல் அடிக்கும் போது நம்ப ட்ரெஸ்ஸை பார்த்து நம்ப ட்ரெஸ்ஸை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் இல்லாமல் நம்ப நீச்சலில் முழு கவனத்தை செலுத்த முடியும் கண்ணாடியும் அதே மாதிரி தான் கண்ணில் தண்ணி போகாமல் நல்லா கவனமாக இரு நல்லா பார்த்து நம்ப ஸ்விம் பண்ணுறத்துக்கு நல்லாயிருக்கும் அதனால் கண்ணாடி போட்டுக்கறது நீச்சல் ட்ரெஸ் போட்டுக்கிறது தொப்பி போட்டுக்கிறது இது எல்லாமே நம்பளோடய உடலுக்கு பாதுகாப்பான ஒரு பொருள் தானே தவிர எந்த வகையிலையும் அது வந்து சேதப்படுத்தாது நம்பளை